இந்தியாவில முக்கியமான பண்டிகையின்னு பார்த்தா நிறைய பண்டிகை இருக்கு ஒரு ஒரு மாதத்துக்குமே ஒரு ஒரு பண்டிகை வந்தாலும் வரும் அது எப்படினாக்கா நம்ம எல்லா பண்டிகையுமே ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறமாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கனாக்கா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்தமாதிரி மாதத்துல எல்லா மாதத்துலயும் ஒரு ஒரு பண்டிகை எப்படியாருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப நம்ப கிராண்டாக கொண்டாடுறமாதிரி வரும் போகி பொங்கல் கருநாள் இது மூணுமே தொடர்ந்து வரும் மூணுநாள் தொடர்ந்து வரும் குடியரசு தினம் சுகந்திர தினம் தீபாவளி கிறிஸ்மஸ் முஸ்லீம் பண்டிகையில் பார்த்திங்கனா பக்ரீத் ரம்ஜான் அதுக்கப்புறம் குடியரசு தினம் சுகந்திர தினம் ஆடிப்பெருக்கு காந்தி ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி இது எல்லாமே வந்து இந்தியாவில ரொம்ப முக்கியமாக கொண்டாடுகிற ஒரு ஃபங்ஷனாகதான் இருக்கும் ஹோலி இந்தமாதிரி நம்ம எப்படி பார்த்திங்கனா எல்லா பண்டிகையுமே நம்ம ஹேப்பியாக இருக்கிறமாதிரி தான் இருக்கும் பொங்கலுக்குலாம் பார்த்திங்கனாக்கா பொங்கலுக்கு முன்னாடி நாள் போகி அது நம்ம பழசை வந்து பழசை போக்கிவிட்டு புதுசை கொண்டு வரணும்ன்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்கனா வீட்டு மோப்புல பழைய பொருள்கள் எதாவது இருந்ததுனாக்கா துணி பாய் இந்தமாதிரி பழைய பொருட்கள்லாம் கொளுத்துவாங்க பழையன போக்கி புதியனப் பெறுவதே போகின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பொங்கல் பொங்கல் பார்த்திங்கனாக்கா கரும்பு பொங்கல்னாலே அது கரும்புதான் கரும்பு வச்சு மண் பானையில் பொங்கல் செய்யிற செஞ்சு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் சூரிய பகவானுக்கு படைப்பாங்க சில வீட்லலாம் பார்த்திங்கனா வீட்டு உள்ளயே சாமி ரூம்ல வச்சிப் படைப்பாங்க பொங்கல் அன்னக்கு அந்தப் பொங்கலச் செஞ்சு படைச்சதுக்கு அப்புறம் புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு கரும்பு சாப்பிடுற சுகமே வேறு கருநாள்லாம் பார்த்திங்னாக்கா நிறைய விளையாட்டு நற நிறைய விளையாட்டு வைப்பாங்க எங்கள் ஊர்லலாம் இப்போ உரி அடிக்கிறது கண்ணக்கட்டிட்டுப் போகிறது ஒரு ஒரு அந்தந்த சின்ன சின்ன விளையாட்டு ஃபுல்லாவுமே ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இருப்பாங்க சின்னப் பிள்ளைங்க தனியாக பெரியவங்களுக்குத் தனியான்னு நிறைய விளையாட்டு வைப்பாங்க அந்த மூனு நாளும் ரொம்ப சூப்பராக போவும் மூணு நாளுமே இந்தியர்களுக்கு ரொம்பவே முக்கியமான நாளாகதான் இருக்கும் இது பொங்கல் அதுக்கப்புறம் தீபாவளி பார்த்திங்கனாக்கா தீபாவளியில நம்ம பல் விளக்காமவே சாப்பிடுவோம் அது ஒரு தனி ஸ்பெஷல் தான் தீபாவளிக்கு நிறைய பலகாரங்கலாம் வீட்டில் சுடுவாங்க சுட சுட செஞ்சிவச்சு அதை படைச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கும் புது ட்ரெஸ் போட்டு போட்டோலாம் எடுத்து நம்மளும் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு தீபாவளி அன்னக்கு எங்கேயாவது வெளியே போறாந்தாலும் போவோம் அதுக்கப்புறம் குடியரசு தினம் சுதந்திர தினம்லாம் வந்தனாக்கா ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலயும் அந்த ஃபிளாக் கொடுத்து நம்ம குத்திப்போம் அதுக்கப்புறம் அன்னக்கு இந்த சுகந்திர தினத்துலையும் சரி குடியரசு தினத்துலையும் சரி ஸ்கூல் காலேஜ்லலாம் போட்டி வைப்பாங்க அது சம்மந்தமாகவும் வைப்பாங்க டீச்சர்ஸ்க்கு வைப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியாக வைப்பாங்க அந்தமாதிரி போட்டியெல்லாம் வச்சு பேனா பென்சில் இதெல்லாம் கிஃப்டாக கொடுப்பாங்க நம்ப வின் பண்ணதுக்கு ஃப்ரைஸாக கொடுப்பாங்க அது ஒரு தட்டாக இருந்தாலும் சரி ஒரு பேனாவாக இருந்தாலும் சரி நம்ம ஜெயிச்சு வாங்கும்போது அது தனி சந்தோஷம் தான் கிறிஸ்மஸ் பார்த்திங்கனா கிறிஸ்துவர்கள் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க இந்துக்கள் அதிகமாக அவ்வளோவா அதை லைக் பண்ணி கொண்டாட மாட்டாங்க கிறிஸ்துவர்களுக்கு அதுதான் தீபாவளி அன்னக்கு அவங்க புது ட்ரெஸ் போட்டுகிட்டு சர்ச்க்கு போய் அங்கே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களோட டே அன்னக்கு ரொம்ப ஸ்பெஷலாக போகும் முஸ்லீம் ஃபங்ஷன்னு பார்த்திங்கனா பக்ரீத்து ரம்ஜான் ரம்ஜான் அப்போலாம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்லாம் நம்மளுக்கு கூட இருந்தனாக்கா பிரியாணிக்காகவே அவங்க வீட்டுக்கு போய்விடுவோம் அவங்களாம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுகிறது அவங்களுக்கு நம்மளுக்கு இந்துக்களுக்கு தீபாவளி எப்படியோ அதேமாரிதான் கிறிஸ்டீனுக்கு கிறிஸ்மஸ் முஸ்லீம்க்கு ரம்ஜான் இந்தமாதிரி ஃபங்ஷன்லாம் சூப்பராக கொண்டாடுவாங்க காந்தி ஜெயந்தி பார்த்திங்கனாக்கா அன்னக்கு ஒரு நாள் நம்மளுக்கு வந்து வடைலாம் செஞ்சு வச்சு படச்சி அன்னைக்கும் நம்பளுக்கு நல்லா போகும் நாள் அதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அன்னக்கு நம்ம வீட்டில் கொழுக்கட்டை சுடுவாங்க அதுக்காகவே நம்ம லீவு போட்டுவிட்டு அங்கே இருந்துவிடுலாம் விநாயகர் சதுரத்திக்கே லீவு கொடுப்பாங்க நம்ம லீவு போட்டுவிட்டு அந்த கொழுக்கட்டைக்காகவே உட்காந்து சாப்பிடுவோம் அன்னைக்கும் சரி அதுக்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு ஆங்கிலப் புத்தாண்டு நியூ இயர்லாம் பார்த்திங்கனா கேக் கட் பண்ணி பிரியாணி செஞ்சு அன்னக்கு நைட்டு ஒரு கோலாகலமாக நல்ல பிரமாண்டமாக நம்ம செஞ்சு தான் நம்ப இந்த வருஷம் இதோட முடிஞ்சிடுச்சு அடுத்த வருஷம் நம்ப இன்னும் நல்லா இருக்கணும் நம்ம பண்ண பாவங்கள் எல்லாம் நீக்கி நம்ம இதுக்கப்பறமாவது நம்ம நல்ல மனுஷனாக மாறுனுன்ற மாதிரி நியூ இயர் அன்னக்கு நம்ம நல்லா கேக் கட் பண்ணி பிரியாணிலாம் செஞ்சு நல்ல செலபிரேட் பண்ணி அந்த எல்லா ஃபங்ஷன் அன்னைக்கும் ஃபேமிலி எல்லாம் ஒன்னாக இருக்கும்போது அது ஒரு தனி சுகம்தான் இப்போ தீபாவளிலாம் பார்த்திங்கனா ஒருநாள் அன்னைக்கு ஃபங்ஷன் அந்த ஃபங்ஷன் எப்படி போகும்ன்னா இப்போ நம்ம பலகாரம்லாம் செஞ்சு அதை சாப்பிடதுக்கு அப்புறமா ஃபேமிலி எல்லாம் ஒன்னாக சேர்ந்து வெளியே பீச்சுக்குப் போகிறது இல்லை படம் பார்க்குறது பொங்கல் அன்னக்கு தீபாவளி அன்னக்குலாம் கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அதை ஃபேமிலியோட போய் பார்க்குறதுலாம் செம ஃபீலாக இருக்கும் இப்போ பார்த்திங்னா அந்தமாதிரி எல்லா ஃபங்ஷனுமே இந்தியர்களுக்கு வர்ற எல்லா முக்கியமான ஃபங்ஷனுமே நம்ம கிராண்டாகதான் கொண்டாடுகிறமாதிரி இருக்கும் நம்மளுக்கு பொங்கலாக இருக்கட்டும் தீபாவளியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம கிராண்டாகவும் சூப்பராகவும் கொண்டாடுவோம் எல்லா ஃபங்ஷனுக்கும் எப்படியாருந்தாலும் ஒரு ஒரு ட்ரெஸு கண்டிப்பாக வந்துரும் அந்த ட்ரெஸுக்காகவே நம்ம எப்படியா இருந்தாலும் லீவு போட்டுவிட்டு உட்காந்து ஜாலியாக நம்ம ஹேப்பியாக இந்த இந்தியர்கள் பண்டிகையை நம்ம கொண்டாடுவோம்